ஹலோ ட்ராவலர்ஸ்ஸுங்களா சார் நான் ஒரு பத்து பேர் வந்து கொடைக்கானல் ஃபேம்லி டூர் போகிற மாதிரி ஒரு ப்ளான் இருக்குதுங்க ஒரு நாலு நாளில் வண்டி எதுவும் அவைலப்பிளாக கிடைக்குங்களா இன்னும் இப்போ வீட்டு ப்ளான் குடும்பத்தில் இருக்கறவங்க பத்து பேருங்க ஒரு ரெண்டாவது ஒரு குளிர்சாதன வண்டியாக கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி வண்டி நம்மக்கிட்ட இருக்குதுங்களா எத்தனை சீட்டு எத்தனை பேர் உட்காரலாங்க அதில் சரி சார் அப்போ ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க எவ்வளோங்க நீங்கள் பணம் வாங்குறீங்க ஒரு நம்ம ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குதுங்க அந்த கொடைக்கானலில் போய்ட்டு அங்கே தங்கிட்டு அங்கே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு டூ டேஸ் ரெண்டு நாட்கள் தேவைப்படும் எவ்வளோ உங்களுக்கு போகிற போய்ட்டு வர்றதுனால் எவ்வளோ செலவாகும் அந்த எல்லா செலவுகளும் நீங்கள் சேர்த்து எவ்வளோ வரும் சொல்லுங்கள் சரிங்க சரி சரிங்க சார் அங்கே டோல்கேட்க்கெலாம் இப்போ நீங்கள் கட்டிடுவீங்களா இல்லை நாங்கள் கட்டணுங்களா இப்போது நீங்கள் இந்த நம்ம கிலோமீட்டரு எவ்வளோ ஓடியிருக்கு நோட் பண்ணிட்டோம்னால் திரும்ப இங்கே எங்கே பகுதிக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகுது நோட் பண்ணிட்டு அந்த கிலோமீட்டருக்கும் காசு கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் இல்லைங்களா இப்போதிக்கு ஒரு நல்ல ட்ரைவராக பார்த்து அனுப்பிச்சுடுங்க சார் அனுப்பிச்சுடுங்க கொஞ்சம் நல்லா சிரிக்கிறவராக அதுலேயும் கொஞ்சம் நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு ஓட்டுநராக பார்த்து அனுப்பிச்சுடுங்க நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுறேங்க புது வண்டியாக கொடுத்து அனுப்பிச்சுடுங்க சார் நாளைக்கு காலையில் வந்து நான் உங்கள்க்கிட்ட கூட்டிகிட்டு வரேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ சார்